எனக்கு சமையலில் ஆர்வம் ஜாஸ்தி சிறுவயதிலிருந்து நான் சமைக்கக் கற்றுக்கொண்டேன் நான் செய்யும் அனைத்து உணவுகளையும் ரசித்து ருசித்து அனைவரும் உண்பார்கள் என்னிடமிருந்து கருத்து கேட்கும்பொழுது முதலில் சமைப்பதற்கு நிதானம் தேவை முதலில் முதல் முதலாக நீங்கள் சமைப்பவர்கள் என்றால் மிகக்குறைந்த தீயிலிருந்து சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிக தீயை வைத்து உங்களுக்கு கற்றுக்கொள்பவர்கள் என்றால் அது சீக்கிரமாக கருகிப்போக வாய்ப்புள்ளது அதனால் நீங்கள் கற்றுக்கொள்பவர்கள் என்றால் தீயை மிதமாக வைத்துக்கொண்டு பொறுமையாக பொருட்களை சேர்த்து அளவாக நிதானமாக அன்போடு செய்தால் உங்கள் உணவு மற்றவர்களுக்குக் கண்டிப்பாக பிடிக்கும்